ஹலோ சத்யமூர்த்தீங்களா இந்த மாரி நாங்கள் சென்னைக்கு போகணும் கார் வேணும் ஒரு நாலு அஞ்சுப் பேர் போகிற மாதிரி நல்ல காராக எங்களுக்கு வேணும் நீங்கள் எவ்வளோ ஃபேமெட்டு சொல்கிறீங்க எவ்வளோ காசு அதுக்கு பத்தாயிரருபாயாக பத்தாயிரருபாய்லாம் கொடுக்க முடியாதுபா நான் வந்ததே அங்கேருந்து சென்னைக்கு இங்கே திருவண்ணாமலைக்கு வந்ததே ஐயாயிரருபாயில் நாலாயிரத்தி ஐந்நூறு தான் குடுத்தேன் பத்தாயிரம்லாம் கொடுக்க முடியாது நாலாயிரத்தி ஐந்நூறுபா கொடுக்குறேன் நல்ல காராக வரணும் நாங்கள் நாலு அஞ்சு பேர் போகணும் திரும்பி ஞாயித்துக்கிழம கிளம்பணும் சரியாபா அவ்வளோலாம் பத்தாயிரம்லாம் கொடுக்க முடியாது ஐயாயிரன்னா வா நாலாயிரத்தி ஐந்நூறு முன்ன கொடுக்க போனால் மேலே ஐந்நூறுபா எஸ்ட்ரா போட்டு ஐயாயிரம் தர்றேன் நாங்கள் ஆறு பேர் இருக்கிறோம் சரியா ஆறு பேர் போகிற மாதிரி காரு கொண்டு வாங்க சரியாப்பா ஆ சரி